ஹலோ சார் நான் வினோப்ரியா பேசுகிறேன் சார் அண்ணாமலை ஹோட்டலுங்களா யெஸ் சார் நான் காலையில ஒருமண் நேரத்துக்கு முன்னாடி இட் ஒரு நாலு இட்லி ரெண்டு வடை பொங்கல் ரெண்டு தோசை ஆர்ட்ரு பண்ணி இருந்தேன் சார் பொங்கலும் ரெண்டு தோசையும் மட்டும் தான் சார் வந்துருக்கு நாலு இட்லி ரெண்டு வடை வரல சார் இல்லை எடுத்துகிட்டு வந்தவங்க மேலே பிரச்சனைங்களா இல்லை நீங்களே கொடுத்தனுப்பலிங்களா என்னன்னு தெரியல சார் ஓ அப்டிங்களா சரிங்க சார் இன்னும் உடனே வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் சார் ஓகேங்க சார் தேங்க் யூ